பயிருக்கு வந்து பயிர் தாக்குறது வந்து காட்டு பன்றி இந்த மானுங்க இதுங்கெல்லாம் இந்த விலங்குங்கெல்லாம் பயிருங்களை வந்து தாக்குதுங்க தாக்கறதினால இந்த கா முள் வேலி கம்பி நல்லா ஹைட்டாக நல்லா போட்டு பாதுகாப்பு பண்ணி இது சே செஞ்சா நல்லா இருக்கும் பயிர் பச்சைளுக்கு தாக்காத மாதிரி அதுவும் அந்த கா காட்டு பன்றிக்கு கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணலாம் அதை தடுக்கலாம்